செப்டம்பர் பதினேழு ஆயிரத்தி எண்ணூத்தி அறுபத்தி ஒம்பது செப்டம்பர் பதினஞ்சு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஒன்பது ஜுலை பதினஞ்சு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி மூணு அக்டோபர் ரெண்டு ஆயிரத்தி எண்ணூத்தி அறுபத்தி ஒன்பது செப்டம்பர் பதினொன்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஒன்று